அந்த காலத்தில் உள்ள பெரியவங்க எல்லாருமே மதவாதிகளாகவே தான் இருந்துருக்காங்க ஏன்னா கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்ட்டு அவங்கள வெகு வேறுபாடு தான் பழகிருக்குறாங்க அவங்க இருந்ததே அவங்க இருந்ததமாதிரி தான் நம்ம வந்து இப்போ இருக்கிறவங்களும் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்குறாங்க அது வந்து தவறு அப்படிலாம் இல்லாமல் இப்போ இருக்கிற எங்ஸ்டர்ஸ்லாம் வந்து எல்லாரும் எல்லார்கிட்டையும் பேசணும் எல்லார்கிட்டையும் பழகணும் இது வந்து சம எல்லா அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தில் தான் வந்து எல்லாருமே பழகிட்யிருக்காங்க அதனால் இந்த தலைப்பில் வந்து மாற்றத்தை மாற்றம் இருக்கிறது